நிலம் நிலம் வாங்கும்போது அது பட்டாவில் இருக்குதா புறம்போக்குல இருக்குதான்னு பார்க்கணும் பக்கத்தில் நீர்நிலைகள் இருக்குதா எந்த சூழ்நிலையில் நாம்ம வாங்கறோம் அங்கே அரசு எவ்வா ஒரு அடி நிலம் எவ்வளவு தொகை அரசு நிர்ணயிக்கிறாங்கன்னு பார்க்கணும் நிலம் ஒருத்தருக்கா இல்லை அவங்களோட உடன்பிறப்புகளுக்குச் சொந்தமானதா அது ஒருத்தர் சம்பாரித்ததா அவங்களோட பரம்பரை நிலம் சொத்தா அப்படிங்கறத பார்க்கணும் தாய் பத்தரத்தை பார்த்து சரி பார்க்கணும் அதுக்கப்பறம் சரி பார்த்து இதெல்லாம் சரியான முறையில இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும் எல்லோரும் சரியான முறையில இருந்தால்தான் அந்த நிலத்த அடுத்த கட்டம் எடுத்துட்டு போகணும் அக்ரிமெண்ட் போடணும் அதாவது முன் பத்தரம் ப செய்யணும் முன் பத்தரம் செய்கிறதுக்கு நம்ம முன் தொகையை கொடுக்கணும் அது எவ்வளோ நிலத்துலருந்து நூற்றுக்கு பத்து சதவீதம் அல்லது அஞ்சு சதவீத இரண்டு விற்பவங்களும் வாங்குகிறவங்களும் வாங்குபவர்களும் மனம் ஒத்து போகிற அளவுக்கு ரெண்டும் பேசி வச்சுக்கிட்டு எத்தனை சதவீதம் கொடுக்குறோம் அது எத்தனை மாதத்துக்குள்ள நாங்கள் அதை நிலத்த நாங்கள் கெரயம் பண்ணிக்கிறோம் இப்படி பண்ணாத விட்டால் வாங்கற நாங்கள் எங்களுக்குக் கொடுக்க வேண்டிய தொகையை நீங்கள் கொடுக்க தவறினால் அது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படி இல்லையா சரியான நேரத்தில் நாங்கள் அதை கெரயம் பண்ணிக்கிலனா நாங்கள் கொடுத்த தொகையை நீங்கள் திருப்பி கொடுக்க தேவையில்லை இது சட்ட பூர்வமாக சென்றாலும் இதில் எந்த வில்லங்கம் வராது அப்படின்னு ரெண்டு தரப்பும் அதில் எழுதி கையெழுத்து போடுவாங்க விற்கிம்போதும் அவங்க வந்து யாருக்கு விற்கிறோம் அவங்க நமக்கு சரியான நேரத்தில் பணத்தை திருப்பிக் கொடுப்பாங்களா வி அந்த நம்பிக்கையோடுதான் நாம்ம அவங்களுக்கு விற்கிணும் இன்னொருத்த நான் கையெழுத்து போடும்போது இருதரப்புலேயும் சம்மந்தப்பட்டவர்கள் அவர்களுக்கு சான்று அளிப்புகள் ரெண்டு பேரும் அவங்களோட சான்று அடையாளச்சான்று எதோ ஒன்று வச்சிக்கிட்டுதான் அவங்க கையெழுத்து போடணும் ரெண்டுமே சிறப்பான முறையில் ரெண்டு பக்கம் நடக்கணும் ஏன்னா நிலங்கிறது நம்மளோட வாழ போகிறவங்களுக்கு நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம விட்டு செல்கிற ஒரு பொக்கிஷம்மாரி அதனால அதை வாங்கும்போதும் எந்த சட்டச் சிக்கல் வராமல் நம்ம வாங்கணும் விற்கிம்போதும் எந்த ஒரு சட்டச் சிக்கலும் இல்லாமல் நாம்மளும் விற்கிணும் நம்ம கிட்டேருந்து வாங்குறவங்களும் எந்த சட்டச் சிக்கலும் இல்லாமல் இருக்கிறதான் நாம்ம இப்போ ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும் ஏன்னா இந்த காலத்தில் அதிகமாக நிலத்தில் பிரச்சனை அதிகம் வந்துதுன்னால் ரெண்டு தரப்பும் நீதிமன்றத்தை அணுகும்போது அதுக்கு நீதிமன்றத்துலேருந்து தீர்ப்பு வர்றதுக்கு நிலம் இன்னாருக்கு தான் சம்மந்தபட்டதுன்னு தீர்ப்பு வரதுக்கே ரொம்ப காலங்கள் போகுது அது வரைக்கிலும் அதிலிருந்து நம்ம உபயோகப்படுத்தவும் முடியாது நிலத்தை இன்னொருத்தருக்கு நம்மளால் அந்த நிலத்த விற்கவும் முடியாது வாங்கவும் முடியாது நமக்கு அது ரொம்ப க கஷ்டம் ஏற்படுத்தும் அதனால் நிலத்தை வாங்கும்போதும் விற்கிம்போதும் சட்டச் சிக்கல் இல்லாமல் சரியான முறையில் சரியான நபர்கிட்ட வாங்கவும் சரியான நபர்கிட்ட விகவும் நடந்தாலுந்தான் சரியான முறையில் இந்த நில சட்டச் சிக்கல் இல்லாமல் நம்மளால பார்த்துக்க முடியும் சட்டச் சிக்கல் வராமல் இருக்கிறது நமக்கும் நல்லது நம்மள சார்ந்தவங்களுக்கும் நல்லது